ஹலோ யார் பேசுகிறது ஆமாம் மேடம் ம் சொல்லுங்கள் மேடம் ஆ முடியும் மேடம் என்ன எது மாதிரி ஆர்டரில் வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஆரி ஒர்க்கில் வேணுமா எம்ராய்டிங்கில் வேணுமா மிசின் எம்ராய்டிங்கில் வேணுமா ம் சொல்கிறேன் சரி மேடம் ஆனால் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் முப்பது வேணுமா முப்பத்தெட்டு முப்பத்தாறு இப்படி எவ்வளோ அளவு எவ்வளோ எத்தனை சைஸ் வேணும்னு சொல்லுங்கள் ம் சரி மேடம் ம் சரி மேடம் ஆ சரி மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ம் ஓகே மேடம் ம் சரி எத்தனை பீஸ் வேணும் மேடம் மொத்தத்தில் ஆ சரி மேடம் ஓகே ஆ ஓகே ஆ சரி மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம்

ஆ இது ஓகே மேடம் ஓகே ஆ ஓகே மேடம் ம் சரி தேங்க் யூ மேடம்